நான் வந்து சின்ன வயசில் வந்து ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஹே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன் அதுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் வந்து மோன்பா ஹயர் செகண்டரி ஸ்கூல் கள்ளக்குறிச்சியில் படித்தேன் ஹாஸ்டலில் தான் சேர்ந்து படித்தேன் நயன் டென் நயன் டென்த்து லெவென் டுவெலத்து நாலு நாலு வருஷம் இருந்தேன் எனக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதுக்கு அப்புறம் வந்து யூஜி படிக்க போனேன் காவேரி காலேஜ் ஃபார் வுமன் திருச்சி அங்கேயும் வந்து ஹாஸ்டலில் தான் சேர்ந்தேன் அங்கே வந்து ஃபஸ்ட்டு இயர் வந்து ஃபஸ்ட்டு போனப்போ யா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனுஷாவை மீட் பண்ணிணேன் அனுஷா யா அனுஷானால் அவள் என்னோட கிளோஸ் ஃபிரெண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கிளோஸ் ஃபிரெண்ட்டு ஃபஸ்ட் டேவே ஃபஸ்ட்டு நாளே வந்து ஹாஸ்டலில் பார்த்தேன் ஹாஸ்டலில் பார்த்து ஃபிரெண்ட்ஸாகி அப்புறம் பேமிலி ஃபிரெண்ட்ஸாக ஆகிட்டோம் அதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இயர் அப்படியே போச்சு கொஞ்சம் செட் ஆகி கொஞ்சம் செட் ஆகாம போச்சு நீங்கள் செட்டாக சா செட்டாகாமே போயிடுச்சு அப்புறம் வந்து அதுக்கு அப்புறம் வந்து செகண்ட் இயர்லிருந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிணோம் ஓ ஃபேமுன்னு ஒருத்த ஃபேமில் ஒரு கேங்கு அந்த ஓ ஃபேமில் நயன் மெம்பெர்ஸு அபிராமி அபிராமி அனிஷா பா பவதாரணி பவதாரணி பவதாரணி பவதாரணி காவியா லாவண்யா லாவண்யா சௌமியா நயன் மெம்பெர்ஸ் வந்து ஷர்மிளா நாங்கள் ரொம்ப கிளோஸ் ஃபிரெண்ட்ஸு அங்கே எ எதாக இருதாலுமே நாங்கள் தான் வந்து ரொம்ப ஜாலியாக கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து பிஎஸ்சியை வந்து முடித்தோம் சா செம ஜாலியாக முடித்தோம் கிராஜுவேஷன் கூட இப்போ தான் வைச்சாங்க இப்போ ஒரு மீட் அப் பண்ணிணோம் அப்படி மீட் அப் பண்ண குள்ளே வந்து ரொம்ப மீட் பண்ணிவிட்டு இருந்தோம் வந்து வந்து இப்போது வந்து நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்தேன் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இப்போ பிஎட் வந்து தனலஷ்மி காலேஜ்ஜில் வந்து பெரம்பலூர் பெரம்பலூரில் படிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு சென்னையில் என்னோட ஆ என்னோட ட்ரீம் வந்து சென்னையில் வொர்க் பண்ணணும்னு இப்போ சென்னையிலே எனக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு சேலரியும் எனக்கு கம் கா கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஒரு பிஎட் படி பிஎட் படிக்க வேணாம்ன்னு இருந்தேன் வீட்டில் வந்து கம்பல் பண்ணி தான் வந்து பிஎட் வந்து படிக்க வைச்சாங்க போய் படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி படிக்க குள்ளே வந்து பிடிக்காம தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி இதுதான் வந்து நம்மளோட தொழில் ரீதியாக போகணும்னு சொல்லிகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஎட் வந்து சரி இண்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பித்து எயிட்டி டேஸ் வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க அந்த எயிட்டி டேஸில் வந்து ஆ ரொம்ப வந்து முத்துசாமி சாருன்னு ஒரு சாரு அவங்க வந்து அவங்க ரொம்ப என்னை வந்து கயிட் அவங்க தான் எனக்கு கயிட் டீச்சர் அவங்க ரொம்ப வந்து சாஃப்டாக ஹாண்ட்டில் பண்ணி இப்படி தான் எடுக்கணும் லெஸன் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து இப்படி டீச் பண்ணாட்டி டீ எல் எம் டீச்சிங் எக்ஸாம் வெச்சு வந்து நடத்தினா நல்லா வந்து புரியும் அப்புறமேட்டுக்கு வந்து அட் பசங்கள் கிட்டே வந்து அட்டராக்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணணும் இன்ட்ராக்ஷன் பண்ணிணா தான் பசங்கள் வந்து நம்மள கவனிப்பாங்க அப்படி கவனித்தா தான் லெஸன் வந்து எல்லாத்துக்கும் புரியும் அப்படிலாம் வந்து சொல்லி எங்கள் சார் வந்து சொல்லி சொன்னார் அதுக்கு அப்புறம் வந்து எயிட்டி டேஸ் அப்படியே ஜாலியாக அந்த பிள்ளைங்க இருந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஜாலியாக அங்கேயே இருந்து அங்கேயே வந்து டீச் பண்ணிகிட்டு ரொம்ப டீச் பண்ணுறதுக்கு வந்து சௌண்ட்டு தான் முக்கியம் அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட்டோட நாலேஜ் வேணும் அந்த சப்ஜெக்ட்டோட நாலேஜ் வந்து ரொம்ப வந்து சப்ஜெக்ட்டோட நாலேஜ் வந்து அதிகமாக இருந்தால் தான் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம சொல்ல முடியும் எனக்கு பிசிக்ஸ் வந்து எனக்கு டுவெலத்தில் நான் நிறைய மார்க்கு அதனால் தான் எங்கள் அம்மா எடுத்தாங்க பிசிக்ஸுமே எனக்கு பிடிக்காம தான் இருந்தது ஆனால் நான் வந்து பிடிக்காமையே தான் எடுத்தேன் எல்லாமே பிடிக்காமையே இருந்து அதுக்கப்புறம் பிடிச்சிது ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிணது வந்து எம்பிபிஎஸ் நீட்டில் வந்து சீட்டு கிடச்சிது பட் வந்து என்னால் வந்து போக முடியல ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஆனால் அது அதை காம்பன்ஸியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிஎட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து வந்து வெளியில் வந்து பிஎட் வந்து கொஞ்சம் ஜாலியாக பசங்கள் கூட ஜாலியாக எடுக்க கற்றுக்கிட்டேன் அப்படி எடுக்க கற்றுக்கிட்டதும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்ல அவுங் அவங்கள வந்து நல்லா படிக்க வச்சு பாஸ் மார்க் எடுக்க வைக்கணும் கிளாஸில் வந்து எல்லா பசங்களையும் இண்ட்ராக்ஷன் பண்ணணும் ஒரு பிள்ள மட்டும் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களையும் இண்ட்ராக்ஷன் பண்ணி அப்படிலாம் வந்து பிஎட்க்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க பிஎட்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்புறம் வந்து இப்போ இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டாச்சாக இருக்கேன் நான் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஜாயின் ஃபேமிலி நயன் மெம்பெர்ஸ் சிக்ஸ் மெம்பெர்ஸ் வந்து பாயிஸு த்ரீ மெம்பெர்ஸ் வந்து கேர்ள்ஸு சிக்ஸ் மெம்பெர்ஸ் வந்து நாங்கள் எல்லாமே ஜாயிண்ட்டாக தான் இருப்போம் எந்த ஒரு ஃபங்ஷன் ஆனாலும் ஜாயிண்ட்டாக எல்லாேரும் ஒன்றா ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம் அப்புறம் வந்து ஃபேமிலி ஒரு ஒரு கரெக்டான முடிவு ஜாயிண்ட் ஃபேமிலினால் ஒரு கரெக்டான முடிவு நம்மளா எடுக்க முடியாது எல்லாேர் கிட்டேயும் சஜெஸ்ஸன் கேட்டு தான் எடுக்க முடியும் அது மட்டும்தான் எனக்கு ஒன்று இப்போ வரைக்கும் ஒன்று இதாகவே இருந்திருக்கும் ஆனால் வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ண பிறகு வேலையில் ஜாயின் பண்ண பிறகு ஜா என்னோட முடிவு தான் எடுத்து பண்ணி இருக்கேன் என்னோட முடிவு இதுக்கு அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த இவங்க சொன்னால் இவங்க கேட்டுக்கிறாங்கனு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லி கேட்குற அளவுக்கு நான் வந்து வளர்ந்து இருக்கேன் அப்படி வளர்ந்ததுக்கு வந்து பிஎட் வந்து ஒரு காரணமாக தான் இருக்கும் அந்த பிஎட் வந்து ரொம்ப வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் எனக்கு பிடிக்காம தான் படித்தேன் எனக்கு எனக்கு எனக்கு ரொம்ப திருச்சியில் நாங்கள் ஒரு நாள் அவுட்டிங் போனோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஆனால் நாங்கள் த்ரீ த்ரீ இயர்ஸாக பிளான் பண்ணிணோம் போக முடியல அந் திருச்சி ஃபுல்லாக சுற்றினோம் நான் எங்கள் ஓ ஃபேம் எங்கள் ஓ ஃபேம் நாங்கள் த்ரீ இயர்ஸாக பிளான் பண்ணி பிளான் பண்ணி அது தடங்கலாக போய்கிட்டு அதுக்கு அப்புறம் வந்து செவென் இயர் ஒன் ஒன் டே ஃபுல்லாக திருச்சியை சுற்றினோம் ஜாலியாக என்னோட ட்ரீம் வந்து கொஞ்சம் அதில் நிறைவேறிடுச்சி மூணு வருஷம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்சிகியூட் பண்ணிணோம் அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் எனக்குனால் அந்த ஓ ஃபேம் வந்து நிற்பாங்க ஒரு ப்ராப்ளன்னால் எனக்கு வந்து டிவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் டிவி எந்த இது போட்டாலும் எந்த படம் பார்க்குறது ஷார்ட் ஃபிலிம்மு எந்த ஒரு மூவி வந்தாலும் உடனே உடனே பார்த்துடுவேன் லைக் மூவினால் ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டாக அதில் என்ன இருக்குதுனு சொல்லிட்டு இண்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் அப்புறம் வந்து எனக்கு சாங் கேட்க நான் சேடாக இருக்க குள்ளே நான் சேடாக இருக்க குள்ளே சேடாக இருக்க குள்ளே சாங் கேட்பேன் நல்லா என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நானே வந்து சாங் கேட்பேன் நான் வந்து இது சா சாங் கேட்பேன் அப்புறம் வந்து நான் எனக்கு நான் தனியாக வீட்டில் தனியாக இருக்க குள்ளே நான் நிறைய சமைப்பேன் அப்படி சமைக்க குள்ளே நிறையா வந்து யூடியூப்பை பார்த்து ஸ்வீட் தான் சமைப்பேன் நான் ஸ்வீட் சமைக்க குள்ளே வந்து கொஞ்சம் ஆர்வமாக நான் சமைப்பேன் அந்த ஸ்வீட் ஆனால் அது சமைத்து நானே சாப்பிட்டுப்பேன் நான் ஆ தருவேன் எல்லாேருக்கும் தருவேன் பட் எனக்கு நானே சமைத்து நானே சாப்பிடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் என்னோட சமையலெலாம் வந்து எங்கள் அப்பா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபுட் ஐட்டத்தில் செமையாக செய்வார் பிரியாணிலிருந்து வெஜிடேரியன்லேருந்து நான்வெஜிடேரியன் வரையும் வரைக்கும் ஏன் ஃபுல்லாகவே வந்து எங்கள் அப்பா செமையாக சமைப்பார் எங்கள் அம்மா வந்து வெஜிடேரியன் செமையாக சமைப்பாங்க நான்வெஜ் தெரியாது பட் எங்கள் அப்பா தான் செய்வார் நான்வெஜ்ஜூ என் கூட பிறந்தவங்க வந்து பா பாப்பா தம் பாப்பா தம்பி பாப்பா வந்து லாயர் படிக்கிறாள் தம்பி வந்து நயன் நா தம்பி வந்து நயன்த்து படிக்கிறாங்க அப்புறம் வந்து தம்பி வந்து நயன்து படிக்கிறாங்க அவங்க வந்து செந்தில் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க பாப்பா வந்து லாயர் படிக்கிறாங்க அவங்க சேலத்தில் படிக்கிறாங்க அவங்க எய்ம் பண்ணிணது லாயர் தான் லாயரே கிடச்சிடுச்சி லாயரே கிடச்சிடுச்சி எனக்கு வந்து எல்லாேருமே ஜாயிண்டாக இருக்கக்குள்ளே தான் எனக்கு இருக்கிறது தான் பிடிக்கும் குரூப்பாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அதில் சஜெஸ்ஷன் வைக்க குள்ளே என்னோட சஜெஸ்ஷனும் அவங்க ஏற்றுக்கணும் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன் எதிர்பார்ப்பேன் அப்புறம் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் ஜூன் மந்த் வந்து ஜாயின் பண்ணலானிருக்கேன் அப்போ சென்னை பக்கம் போகிறேன் அப்புறம் என்னோட ஒரு ட்ரீம் வந்து ஒரு ஹாஃப் ஃபுல்ஃபில்டாக இருக்குது அப்புறோம் வந்து ஸ்கூல் டேஸில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அமைஞ்சதே இல்லை காலேஜ் டேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அமைஞ்சிது ஆனால் பட் எனக்கு அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏ வேறு ஒரு இடத்துல வந்து என்னால் அடாப் பண்ண முடியல என்னால் பண்ண முடிலையா இல்லை அவங்களால பண்ண முடியலையான்னு இன்னை வரைக்குமே எனக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஸனில் தான் இருக்கேன் ஆனால் வந்து பட் நான் எல்லாேர் கூடயும் அட்டாச் ஆகிறது தான் அட்டாச் ஆகிறது தான் ஏன்னால் நான் குரூப்பாகவே இருந்துதான் எனக்கு தனியாக இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இருக்க முடியாது என்னால் தனியாகவே இருக்க முடியாது ஆனால் இப்போதைக்கி அந் எ இப்போதைக்கி எங்களை இந்த ஓ ஓ ஃபேம் தான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்புறம் வந்து டூரிஸ்ட்டு நிறைய எங்கள் அப்பா கூட வந்து நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் போவோம் டூரிஸ்ட் ப்ளேஸ் போகக்குள்ள வந்து நிறையா கோவில் வந்து எங்கள் அப்பா கூட்டு போயிருக்கார் நிறையா கோவிலுக்கு கூட்டு போவார் அதுக்கு அப்புறம் கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பா சுற்றி பார்ப்போம் எங்கள் அப்பா கூட வந்து நிறையா லீவ் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலே வந்து எங்களை வந்து டூருக்கு இட்டுட்டு போய்விடுவாங்க எங்கள் டூருக்கு இட்டுனார் போகிறப்பயே அப்படியே ஜாலியாக வந்து நாங்கள் வந்து அங்கே சுற்றிக்கிட்டே இருப்போம் அப்புறம் வந்து எங்கள் அப்பா கேட்குறது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துடுவாரு எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டு டைப்பு ஃப்ரெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு அம்மா கம்பேர் டு அதர் பெர்சன் மா எங்கள் அம்மா மா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப வந்து இது ஃப்ரெண்ட் டைப்பாக இருப்பாங்க எதில் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்க முடியுமோ அதில் ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க அப்படி ஸ்ட்ரிக்ட்டாக இருந்து எங்களை வந்து இன்ன வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டாக இல்லை நாங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்டு கிட்டே பேசுவோமோ அப்படி தான் வந்து எல்லாேர் கிட்டேயும் எங்கள் அம்மா வந்து எங்கள் கிட்டே பேசுவாங்க அப்புறம் வந்து எங்கள் பேமிலி மெம்பர்ஸெலாம் வந்து செம செம்ம ஜாலி ஜாலியான டைப்பு எல்லாேருமே க கதை பேசிக்கிட்டு எங் எங்கள் ஆயா எங்கள் தாத்தா வந்து போலீஸ்ஸு எங்கள் ஆயா வந்து ஃபார்மர் தான் ஆனால் அவர்களோட ஆசை வந்து நான் எதுக்காச்சும் ஒரு வேலைக்கு போய்விட்டு வாத்தியார் வேலைக்கு போய்விட்டு ஒ உக்கார்ணும் ஆனால் அதை வந்து நான் நிறைவேத்திட்டேன் அந்த வாத்தியார் வேலைக்கு போய்விட்டு அப்போ என்னோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில்லாக ஆகிடுச்சி